ஆ சொல்லுங்கள் சார் ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் ஓகே சார் ஆனால் மூணு நாளில் நீங்கள் போகமுடியாது அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் ம் சொல்லுங்கள் சார் ஓகே நீங்கள் சார் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பிளேஸ்க்கு ஒரு த்ரீ டேஸ் அந்தமாதிரி ஸ்பென்ட் பண்ணிங்ன்னா தான் நீங்கள் நல்லா பார்க்லாம் சுற்றி அதனால் மூணு பிளேஸில் ஒரு டென் டேஸாவது ஆகும் சார் நீங்கள் மூணு பிளேஸ்க்கும் போகணும் அப்படின்னா ம் ஆ நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவோம் ஆ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவோம் ப்ளஸ் ரூம்ஸும் நாங்களே ரெடி பண்ணிக் கொடுத்துடுவோம் ஒரு ரூமுக்கு மூணு பேர் அப்படின்னா ஓகே தானே எத்தனை பேர் சொன்னிங்க பத்துபேரா ம் ம் சரி சார் அப்போ ஆமாம் ஆ அந்தமாரி ஒரு ஒரு மூணு பேருக்கும் ஒரு ரூம் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தடலாம் சார் சரிங் சார் ஓகே ஆ சரிங்க சார் பண்ணிவிடலாம் ஒரு டொண்ட்டி தௌசண்ட் ஆகும் சார் ம் டெம்போ ட்ராவல் ஓகேவா தான் இருக்கும் உங்ககள் அட்ரஸ் மட்டும் வாட்ஸஅப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க ஓகே சார் என்னைக்கு அமௌண்ட்டா ஆமாம் சார் நீங்கள் ஒரு ஒரு ஃபை தௌசண்ட் முன்னாடி பே பண்ணுறீங்ளா

சாட்டர்டே சண்டேன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் அதாவது வீக் டேஸ்ன்னா கொஞ்சம் நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கலாம் ஆமாம் ஆ ஓகே சார் இப்போ நான் காலையில வேணா நைட்டு கிளம்புறமாரி ஒரு டென்னோ க்ளாக் கிளம்புறமேரி இருந்தீங்க அப்படின்னா மார்னிங் அங்கே ரீச் ஆயிடலாம் நீங்கள் நீங்கள் அப்போ போய்விட்டு ஃபிரெஷ் ஆயிட்டு கிளம்பரத்துக்கு கரக்ட்டாக இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ம் ஓகே சார் ம் நன்றி சார்